மீன் பிடித்தலினுடைய தொடர்புடைய எந்தெந்த சுற்றுச்சூழல் அல்லது பாதுகாப்புப் பிரச்சினைகள் பற்றி நீங்கள் கவலைப்படுகிறீர்களா என்ற கேள்வி எழுகிறது அந்த கவலை வந்து எனக்கு இருக்குது ஏன்னால் மீன் பிடிக்கறது அப்படின்றது வந்து மனிதனுடைய ஆதி தொழிலாக இருக்கிறது ஆதி காலங்களில் இருந்து மனிதர்கள் மீனை பிடித்தும் அதை உணவாக உட்கொண்டும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அது அது கடல் நிலப்பரப்பில் எப்படி நம்ம விவசாயம் செய்கிறோமோ அது போல் கடல் பரப்பிலும் மீன் பிடித்த தொழிலை வந்து ஒரு ஒரு விவசாயத் தொழிலாக அழைக்கிறார்கள் மீன் பிடிக்கிறது வந்து ஒரு பழங்கால தொழில் என்பதுனால் அது பழைய தொல்குடி சமூகங்கள் அவற்றைப் பயன்படுத்திக் கொண்டு வருவதாகவும் அந்த தொல்குடி சமூகங்கள் வந்து கடல் பகுதியில் இருப்பதாலும் கடலை அண்டி இருக்கக்கூடிய நிலப்பரப்பில் வாழ்ந்துக் கொண்டு இருப்பதாலும் அந்த மக்கள் மிக மிகப் பெரிய அளவிலான ஓ ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு எதிர் தாக்குதல் ஒன்று இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீனமயமாகப்படுத்தப்பட்டிருக்கக் கூடிய உலக வல்லாதிக்கங்கள் அவற்றை தங்களுடைய பொருளாதார தேவைக்காக அந்த நிலங்களை பயன்படுத்திக் கொள் நினைக்கிறார்கள் அந்த நிலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மீன் பிடி விவசாயிகள் வாழக்கூடிய அந்த நிலப்பரப்பை எடுத்து கொள்வதற்காக அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கக் கூடிய மக்களை வந்து விரட்டுவதற்காக பல்வேறு திட்டங்களையும் செயல்முறைகளையும் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அடுத்ததாக இந்த நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய வளங்களை கொள்ளை அடித்துச் செல்வதற்கு மிகவும் ஏதுவாக இருப்பது கா அந்த கடல் பரப்பு தான் அந்த கடல் பரப்பு தங்களோடய வயப்பட்டால் நன்றாக இருக்கும் என்று இங்கே இருக்கக்கூடிய வல்லாதிக்க சித்திகள் நினைக்கிறார்கள் அதற்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் எனவே அந்த விவசாயிகள் வந்து அப்புறப்படுத்துவதற்கான வேலை வந்து நடப்பிட்டிருப்பது மிகவும் துயரமாக இருக்கிறது அடுத்ததாக வந்து இவர்கள் வளர்ச்சி என்கிற பேரில் பல்வேறுபட்ட மாசுப் பொருட்களை வந்து இங்கே இருக்கக்கூடிய கடலில் கலக்கிறார்கள் அதனால் பெரும்பாலான தண்ணீர்கள் மாசுப்ப மாசடைந்து அந்த கடல் வாழ் உயிரினங்களை வந்து பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு இருக்கிறது இதனால் வந்து புவி வெப்பமயமாதல் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது பெரிய கேடுகள் வந்து இந்த மனிதச் சமூகத்திற்கும் உலகத்திற்கும் ஏற்படுகிறது இது மிகப் பெரிய மாறுதலாக புவி வெப்பமாயுதல் புவி வெப்பமயமாதல் ஒரு மிகப் பெரிய மாறுதலாக இருக்கிறது